வாங்க வாங்க மேடம் நீங்கள் நீங்கள் வேத சம்மபத்தினுடைய பேரண்ட்ஸ் தானங்க அவங்களுடைய ஃபர்ஸ்ட் யூனிட் எக்ஸாம் பேப்பர் இதை கொஞ்சம் பாருங்கள் அவங்க எப்படி பிரிப்பர் பண்ணிருக்காங்க எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் இந்த பேப்பரை பாருங்கள் வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து கொஞ்சம் பிலோவாக தான் இருக்காங்க கொஞ்சம் மேக்ஸில் ரொம்ப வீக்காக இருக்காங்க நீங்கள் கொஞ்சம் வீட்டில் சப்போர்ட் பண்ணுங்கள்

புரியுது புரியுதுங்க மேம் அவளை கொஞ்சம் ஃப்ரீடம்மாக விடுங்கள் ட்யூசன் ட்யூசன்னு சொல்லிட்டு நாங்களே இங்கே போதுமான அளவுக்கு அவங்களுக்கு ட்ரைனப் பண்ணிட்டு தான் இருப்போம் நீங்கள் மேலும் மேலும் அவங்களுக்கு சுமையை ஏற்றாதீங்க இப்போ நாங்கள் கொடுக்குற ஹோம் ஒர்க்கை அந்த பொண்ணு பண்ணுமா இந்த ஏஜில் இல்லை அங்கே போயிட்டு ட்யூசனில் படிப்பாளா நான் ஒரு பக்கம் ப்ரஷர் ட்யூசன் மிஸ் ஒரு பக்கம் ப்ரஷர் என்ன பண்ண முடியும் அவங்களால் ம் ம் ஓகே ஓகே ஓகே ஓகேங்க அதுவே இப்போ பாப்பா கொஞ்சம் பயந்துட்டா அவளுக்கு வந்து என்னான்னு தெரியிலை நான் இதுக்கு மேலே நான் பார்த்துக்குறேன் ட்ரைனப் பண்ணிக்கிறேன் ஒன்னும் பயப்படாதீங்க சரிங்களா நீங்களும் கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீட்டில் சீரியல்லாம் போடாதீங்க மொபைல் ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அவ்வளோதான் சொல்லிவிட்டேன் ஏன்னா அந்த பொண்ணோட ஃபியூச்சரே இதாகிடும்

அடுத்த எக்ஸாம் பாப்பாவை நல்லா கொண்டு வந்துடலாம் விடுங்கள்

ஆ சரிங்க மேடம் ஆ ஆ சரிங்க மேடம் தேங்க்ஸ் மேடம் ஆ ஆ சரிங்க